இப்போ வேலைக்கு போய்விட்டு வெளியே போனோன்னால் வந்து எங்கேனா கோவில் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ்ஸுங்க கூட சுற்றலாம் அதுக்கு அப்புறம் எங்கேனா வெளியே போய் ஹோட்டல்ஸ்சில் புதுசாக ஃபுட்டுகள் உணவுகளை ஆர்ட்ரு பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்லாம் எங்களுக்கு வந்து ஆர்வமாக இருக்கும் அப்போ தான் புது இடங்களுக்கு போனால் ஒரு புது அனுபவம் கிடைக்கும் நெகட்டிவ்ஸெலாம் போய்விட்டு நம்ம புதுசாக ஒன்று விஷயத்த பார்க்கும் போது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் புத்துணர்ச்சியாக இருக்கும் அதுக்கு அப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸ்ஸுங்க கூட போனால் அது ஒரு ஜாலியாக ஒரு அன்பும் மறப்போம் அதனால் வந்து வெளியே போவது வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்